எங்கள் தாத்தா பாட்டி அவர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கனு எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க ஆனால் எங்கள் தாத்தா பாட்டி பட்ட கஷ்டமெலாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க அதிக நேரம் உழைப்பாங்க எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னால் முந்திரி காடு இருக்கும் இவங்க கிராமத்தில் வீட்டிலயும் வேலை செய்வாங்க அப்போலாம் கிரைண்டரெலாம் கிடையாது அம்மி கல்லில் தான் ஆட்டி எல்லாம் செய்வாங்க அடுப்பில சமைப்பாங்க அவ்வளோ கஷ்டத்திலையும் கொல்லையிலும் போய் வேலை செய்வாங்க அதே சமயம் வீட்டுக்கும் வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க காலையில் ஆறு மணிக்கு போனாங்கனா இவங்க அதுக்கு முன்னாடியே எழுந்து எங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் மதியம் வெயிலில் கூட அங்கே கொல்லையில் வேலை பார்ப்பாங்க சாயந்தரம் வந்து ரொம்ப நேரம் வருவாங்க அவங்க கரெக்டான சாப்பாடு வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு செஞ்சு அவர்களுக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லாம போய்டுது ஐம்பது வயதுக்குலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போய்டுது ஆனால் ரொம்ப அதிகப்படியான உழைப்பு அவங்க வந்து அவங்களை கவனிச்சுக்காம கொல்லை வேலை வீட்டு வேலை அப்படின்னு செஞ்சு செஞ்சி அவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடறாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து இந்த க கொல்லையெல்லாம் பிரிச்சு கொடுத்தப்பறம் அவர்களுக்கு வருமானம் இல்லாமல் போய்டுது வருமானம் இல்லாதால் அவங்க நினைச்சத அவங்களால் சாப்பிட முடிய மாட்டேங்குது பிள்ளைங்கள் சில இடத்துலலாம் நல்லா கவனிக்கிறாங்க சில இடங்கள்ல வந்து பிள்ளைங்க வந்து நல்லா பெத்தவங்களை கவனிக்கிறது கிடையாது அதிகப்படியான உழைப்பை கொடுத்துட்டு அதற்கான ஊட்டச்சத்து உணவு வந்து எடுத்துக்காதனால் அவர்களுக்கு உடம்பு முடியாமல் போய்டுது சில இடங்களில் தான் பிள்ளைங்கள் பெற்றவங்கள பார்த்துக்கிறாங்க சில பிள்ளைங்க வந்து பெற்றவங்கள பார்த்துக்கறது இல்லை அதனால் அவர்களுக்கு உடம்பு முடியாமல் கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி வலியெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படறாங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னோடய பொருளாதாரத்துக்காக அந்த வயதுலியும் அவங்க உழைக்க வேண்டியதாக ஆயிடுது பிள்ளைங்க பாத்துக்கிட்டா அந்த உழைக்கிற சிரமம் அவங்களுக்கு குறையும் ஆனால் யாருமே பிள்ளைங்க பார்த்துக்காதால அந்த கஷ்டம் வந்து அவர்களுக்கு அதிகமாகுது மருத்துவத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலுமே அவங்க ரெஸ்ட் எடுத்தால் தானே உடம்பு சரியாகும் அவங்க வந்து ரெஸ்ட்டே எடுக்கிறது கிடையாது காரணம் வருமானம் வேணும் அதே சமயம் தன்னையும் பார்த்துக்கணும் சில இடங்கள்ல பிள்ளைங்க வந்து பெரிய பிள்ளைங்களாகியும் அப்பா அம்மாவையே டிப்பன்ட் பண்ணி இருக்கிறதால் அவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே அவர்களுக்கு வந்து தனக்கு செலவு பண்ணிக்கணும் தனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காம பிள்ளைங்கள் பேர பிள்ளைங்கள் அப்படியே அவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி அவங்க பிள்ளைகளுக்காக கொடுக்கறாங்க ஆனால் அதை யாருமே வந்து சில இடங்கள்ல பெத்தவங்களை உட்கார வச்சும் பிள்ளைங்க சாப்பாடு போடறாங்க சில இடங்களில் பிள்ளைங்க ஊதாரித்தனமாக இருக்கிறாங்க ஸோ இது மாரி தன்னையே கவனிச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் பிள்ளைங்களுக்காகவே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு ஜீவன் அப்பா அம்மா